நாங்கள் வந்து கேரளாவிலேர்ந்து குருவாயூர் கோவிலுக்கு போகறோங்க அதில் வந்து பன்னெண்டு பேர் வந்து ட்ராவல் புக் பண்ணிருக்கோம் உங்கள் வே இது வந்து வேன் வந்து கிடைக்குமா ஆ ஆமாம்ங்க சரிங்க உங் என்னங்க ஆ டேட்டு வந்து பதினேழாம் தேதி போகறோங்க அதனால் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டாகும் என்னென்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லணும் ம் ம் ஆமாம்ங்க ஒரு மூந்நாள் போகணும்ங்க அங்கே வந்து சுற்றி காட்டுற மாதிரி நீங்கள் யாரைச்சும் ஏற்பாடு பண்ணிடுறீங்களா

சரி ஓகேங்க அவங்களுக்கு என்னாச்சும் ஃபீஸ் பணம் கட்டணுமா சரி ஓகே நேரில் வந்து கொடுத்துட்றேங்க அப்புறம் இருங்க இருங்க ஏசி எல்லாம் இருக்காங்க உங்கள் வேனில் பி இது டிவிங்க ஓகே அதான் கேட்கறேங்க மெயினாக அது தான் ம் சரி ஃபேன் இருக்காங்க ஃபேனு ஃபேன் இருக்கா ஃபேன் ஓகே படுக்கிற மாதிரி எல்லாம் சீட் இருக்காங்க சரி ஓகேங்க எ என்னைக்கு வந்து அமௌண்ட் வாங்கிக்கிறீங்க ஓ நாங்களே வரட்டுமா

சரிங்க